இப்போ வந்து மழைக்காலங்களில் வந்து நம்ம செடியை பராமரிக்குணுன்னா மழைத்தண்ணி வந்து இந்த நிலத்தில் தங்காமல் அதனால் வந்து செடி எந்த விதத்துலையும் அழுகி போகாமல் இருக்குறக்கு நம்ம வாய்க்கால் வெட்டி விட்டு தண்ணி தேங்காமல் இருக்குறக்கு எல்லாமே வசதி செஞ்சு வைப்போம் அப்ப தான் வந்து செடி வந்து அழுகல் இல்லாமல் நம்மளுக்கு வந்து வளர்ந்து வரும் அதே அதே மாதிரி வந்து நிறையா பூச்சிகள்லாம் வரும் மழகாலங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பூச்சி எல்லாம் வரும் அதுக்கல்லாம் வந்து நம்ம அடிக்கடி அந்த பயிரை பார்த்து அதுக்கு என்ன மருந்து தெளிக்கணுமோ அதல்லாம் தெளிச்சி நம்ம பாதுகாப்போம் அதே மாதிரி வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நிழல் தேவைப்படும் ஒவ்வொரு செடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கிரீனல்லாம் கட்டி விட்டு அதிகமான வெயில் படாமல் சரியான அளவுக்கு வெயில் பட்டு செடி வந்து த வளர்ற மரம் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி காற்று காலங்களில் அப்டி தான் காற்றடிச்சுதுன்னா ஒரு சில செடிகள்லாம் மரங்கள்லாம் வாழையெல்லாம் வந்து முறிஞ்சி விழுது அதுக்கு வந்து நிறையா போட்டு அதுக்கான முன்னேற்பாடெல்லாம் பண்ணி அதை நம்ம பாதுகாப்போம் இதன்னா வந்து ஒவ்வொரு பருவநிலைக்கு தகுந்த மாதிரி பாதுகாக்கணும் அந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் எடுப்போம்